ஹலோ சார் நாங்கள் சீர்காழிலேருந்து பேசுகிறோங்க சார் பையன் டென்த்து முடிச்சுருக்காப்புல ஆ நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதுதான் ஸ்கூலில் சேர்க்கணும் சார் என்றைக்கு சார் இது சேர்க்கணும் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் டிசி இல்லை சார் டிசி டிசி மார்க் லிஸ்ட்டு எல்லாமே ஒரு இல்லை சார் எல்லாமே செட்டாக மார்க் டென்த்து மார்க் ஷீட் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்குது சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்து சார் கரெக்டாக சீர்காழிலேருந்து புத்தூர் சார் ஆ ஆமாம் சார் சரி சரி சார் என்ன ஊர் பஸ் ஏறி சார் வரணும் என்ன ஊர் ஸ்டாப்பிங் சார் இறங்கணும் கொல்லுமாங்குடியா சார் கரெக்டாக இப்போ வந்து மயிலாடுதுறை பஸ் ஏறி வந்தால் போதுமா சார் கரெக்டாக இப்போ நான் வந்து சீர் சீர்காழிலேருந்து கரெக்டாக இப்போ சுற்று தான் சீர்காழி வந்து வரணும் சார் நான் சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இந்த சார் நம்ம இதில் ஸ்போர்ட்ஸ்ஸெலாம் எப்படி சார் இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் உங்களை நம்பி தான் சார் பையனை ஸ்கூலில் சேர்க்குறேன் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஆ சரிங்க சார் சார் அது வந்து நாளான்னிக்கு வந்துடுவோம் சார்